நான் இப்போது ஒரு தமிழ் குடிமகள் நான் எனக்கு வந்து ஒரு வேலை வந்து இப்போ துபாயில் கிடச்சிருக்கு நான் இன்னும் ஒன் மன்த்தில் வந்து அங்கே போகப் போகிறேன் ஆனால் வந்து அங்கே போனதுக்கப்பறம் அங்கே வந்து தமிழ்தான் பேசுவாங்களான்னு எனக்கு வந்து போகிறவரைக்கும் தெரியாது அங்கே போனதுக்கப்புறம் நான் போய் ஒட்ற ஒரு ஒரு இடம் கேட்கறேன் எனக்கு வந்து நான் போக வேண்டிய இடத்துக்கு எப்படி போகணுன்னு என்னால் பேச தெரியலை ஏன்னால் வந்து அவங்க எல்லோருமே ஹிந்தி பேசுகிறாங்க எனக்கு தமிழ் பேச தெரியலை ஸோ அதனால் வந்து நான் அவங்கள்கிட்ட ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறேன் அந்த ஆக்ஷன் பண்ணுறது அவர்களுக்கு ஆனால் புரியலை துபாயில் இருக்கறவங்களுக்கு ஸோ அதனால் வந்து நான் யாராச்சும் அங்கே தமிழ் தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு தேடுறேன் அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்து நான் கொஞ்சம் போய் தேடும்போது எனக்கு ஏதோ ஒரு என்னோடைய இந்த நேரத்தில் வந்து ஒரு தமிழ் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள் எனக்கு கண்ணில் தெரிஞ்சாங்க அவங்கள்கிட்ட போய் சொன்னேன் நான் புதுசாக இபபோ துபாய்க்கு வந்திருக்கேன் எனக்கு தமிழ்தான் தெரியும் ஹிந்தி தெரியாது ஸோ அதனால் நான் இந்த இடத்துக்கு எப்படி போகணும்னு தெரியலை ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்கள்கிட்ட சொல்லி என்ன எப்படி போகணும்னு அவங்கள்கிட்ட கேட்டு எனக்கு தமிழில் சொல்றீங்களான்னு கேட்கறேன் ஸோ அதனால் அவங்க கேட்டுவிட்டு எனக்கு சொல்றாங்க நான் அந்த வழியை வச்சு நான் போயிட்டேன் ஆனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி ஹிந்தியில் பேசணும்னு தெரியலை ஆக்ஷன் பண்ணி காமிக்கறேன் என்னுடைய கையால் அப்போது வந்து கடையில் இருக்கறவங்க வந்து நான் சாப்பாடுதான் வாங்க கேட்கறேன்னு நெனைச்சிக்கிட்டு அவங்க சாப்பாடு எடுத்து தராங்க இதுமாதிரி தமிழ் மக்கள் வந்து பாஷை தெரியாத இடத்துக்கு போகும்போது ஆக்ஷன் பண்ணி காமிச்சு தனக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ளலாம் அப்படியும் நம்மளால் முடியாவிட்டால் தமிழ் தெரிஞ்சவங்களை யாராச்சும் தேடிதான் நம்ம பேசி அந்த நிலைமையிலிருக்கோம் ஸோ அதனால் முடிஞ்சளவு அந்த இடத்துக்கு போகிறத்துக்கு முன்னாடி அந்த இடத்தினுடைய மொழி நம்ம தெரிந்து கொண்டு போவது ரொம்ப நல்லது